தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரிய போக்குவரத்து முறைகள்ன்னா ஸ்டார்டிங்கில் வந்து மாட்டு வண்டி இருந்துச்சு அப்போ இருக்கிற கிராமத்தில் இருக்கறவங்கல்லாம் எங்கேயாவது போனால் மாட்டு வண்டியில் தான் போயிட்டுருந்தாங்க மாட்டு வண்டியில் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து எதாவது ஊருக்கு போகணுன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தாங்க அப்போ வந்து பஸ்ஸு வந்து இந்த மாதிரி அடிக்கடிலாம் கிடையாது ஏ டைமிங்க்கு தான் பஸ்ஸு ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் அந்த மாதிரிதான் பஸ்ஸு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது நம்ம நம்மளோடய பாப்புலேஷன்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ட்ரான்ஸ்போர்ட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருச்சி நிறையா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நிறையா ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது பத்தாதுன் சொல்லிவிட்டு ரேப்பிடோ டூவீலர் பைக்கு அந்த மாதிரி வந்து இருக்குது அப்புறோம் வந்துட்டு ஃபோர் வீலரில் டாக்ஸி அதுக்கப்புறோம் வந்துட்டு ஓலா அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்புறோம் இப்போ ஏர்ட்ரான்ஸ்போர்ட்டும் கொண்டு வந்துவிட்டாங்க ஏரோபிளேன்ஸ் அது வந்து இங்கேருந்து ஒரு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகணுன்னா கூட வித்தின் த டைமுக்குள்ளே அதாவது சீக்கிரமாகவே கொண்டு வந்துட்டு நம்மளை வந்து எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக போய் சீக்கிரமாகவே போய் லேண்ட் பண்ணிடுது இந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்படேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்புறோம் வந்துட்டு ட்ரெயினும் வந்து இப்போ நிறைய ட்ரெயினு நிறைய ட்ராக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க முக்கியமாக வந்துட்டு இப்போ வந்து நம்ம எங்கள் ஃபோனில் வந்து புக் பண்ணாலே நம்மளை வந்துட்டு வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆட்டோஸ் அதுக்கப்புறோம் வந்துட்டு டூவீலர் ஃபோர் வீலர் அந்த மாதிரியும் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்போது வந்து அதாவது பேக் டு எய்ட்டிஸ் செவன்டீஸ் பார்க்கும்போது இப்போ டூகே இதில் வந்து ட்ரான்ஸ்பர்டோ ட்ரான்ஸ்படேஷனோடய க்ரோத் வந்து ரொம்ப மோசம் தான்